சார் சார் குட் மார்னிங் சார் சொல்லுங்க ஓகே ஓகே ஓகே சார் ஆமாங்க சார் ஆமாங்க சார் ஓகே நீங்கள் என்ன கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க ஓகே சார் எதாவது ஜாப்பு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுங்களா ஓகே சார் ஓகே சார் ஏன்னால் இப்போ பார்த்தீங்கனா நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களதான் எதிர்பார்த்துகிட்ருக்கோம் ஃப்ரெஸ்ஷர்ஸ் கூட இருக்குது பட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களை எடுத்துவிட்டு அதுக்கப்புறந்தான் ஃப்ரெஸ்ஷர் எடுப்போம் ஆமாங்க சார் இல்லை சார் இப்போது இந்த ஆ ஃபீல்டுக்கு பார்த்தீங்கனா ஒரு டூ இயர்ஸ் ஆவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஓகேங்களா சொல்லுங்க சார் ஆமாங்க சார் ஃப்ரெஸ்ஷருக்கு பார்த்தீங்கனா டென்லிருந்து ஃபிஃப்டின் வரையும் ஆகும் சார் ஃபேஸிக் அதுதான் அதுக்கு மேலே உங்களுடைய இன்சென்டிவ்வை பேஸ் பண்ணி வரும் சார் நீங்கள் எவ்வளோ டார்கெட் அச்சீவ் பண்ணுறீங்களோ அதுக்குத் தகுந்தமாதிரி வரும் ஆனால் ஃபேஸிக் பார்த்தீங்கனா டென் டு ஃபிஃப்டின் ஃப்ரெஷ்ஷருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கனா நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸாகதான் எதிர்பார்த்துகிட்ருக்கோம் எக்ஸ்பீரியன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் ஏன்னால் ஃப்ரெஷ்ஷர் எடுக்கிற மாதிரி இருக்கோம் சார் ம் அந்த டைம் வேணால் நான் உங்களுக்கு கால் பேக் பண்ணட்டுங்களா நீங்கள் வேணால் ரெஸ்யூம் அனுப்புங்க எனக்கு இதுதான் என்னோடைய நம்பர் இல்லைனா மெயில் ஐடி கூட உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுறேன் வாட்ஸ்அப்பில் நீங்கள் அதுக்கு வந்து உங்களுடைய ரெஸ்யூம் எல்லாமே அனுப்பிவிடுங்க நாங்கள் வந்து எ எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களை எடுத்துவிட்டு ஃப்ரெஷ்ஷர் எடுக்கும்போது டெஃபனட்டாக உங்களுக்கு வந்த நான் கால் பேக் பண்ணுறேன் ஓகேங்களா ஓகே சார் தேங்க் யூ ஓகே தேங்க் யூ